எங்கள் சமூகத்தில் நடனம் வந்து முக்கிய பங்காக இருக்குது இதில் விழாக்கள் அப்போது முக்கியமாக நடனம் ஆடுவாங்க பசங்க எல்லாம் அதுலேயும் நானும் அதில் நான் வந்து கலந்துப்பேன் நடனம் வந்து எப்பவுமே ஒரு பொதுவானது தான் இதில் வந்து எங்கள் பள்ளிலேயும் சரி எங்கள் சமுதாயத்திலேயும் சரி நடனம் வந்து நடத்தப்பட்டு தான் வருகிறது